தருமபுரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஓஏபி வாங்குறவங்க மட்டும் நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க நூற்றி ஐம்பது பேரில் நூறு பேருக்கு மட்டும் தான் ஓஏபியே வருது மிச்ச இருக்கிற ஐம்பது பேரும் ஓஏபி எங்களுக்கு வரல அப்படின்னு கலெக்ட்ரேட்டில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் முன்சீப்பு அவர உத உதவி ஆய்வாளர் அவரை பிடிக்கறாங்க ஆர்ஐயை பிடிக்கறாங்க தாசில்தாரை சண்டை பிடிக்கறாங்க அது அதுவும் ஒரு பக்கம் அந்தப் பிர்ச்சனை முடிவு ஒருத்தர் இறந்தா தான் இன்னொருத்தர்க்கு பணம் போடணுன்ற சட்டம் அதில் இருக்கு அதனால் வேறு வழியில்லை நூறு பேருக்கு தான் வரும் அதில் யாராவது மாவட்டத்தில் ஒருத்தர் இறந்தாங்கன்னா தான் அடுத்து நூற்றியொராவது ஆளுக்கு அந்த ஓய்வூதியத் திட்டம் அவங்களால போட முடியும் அது தான் ரூல்ஸு இருக்கு அந்த மாதிரி தான் ரெண்டாவது வந்து ஏரி வேலை ஏரி வேலை இந்த அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்களை ஏரி வேலையில எடுக்கக் கூடாதுன்னு சொல்லுறாங்க ஏன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு நடக்க முடியல மண்ணெடுக்க முடியல ஆயிரத்தியெட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுறாங்க ஆனாலும் தாசில்தார் பீடிஓ ஆஃபீசரு அவங்க எல்லாருமே இருக்கட்டும் அவங்க வேலையே செய்யல்லன்னா கூட அவங்களால் முடிஞ்ச வேலையை அவங்க செய்யட்டுன்னு சொல்லி வயசு ஆனவங்களுக்கல்லாம் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க இதில் கொடுமை என்னன்னா பெற்ற பசங்களே அவங்க கண்ணு மணியேன்னு வளர்த்த பசங்களே அவங்கள கை விட்டதுன்னால தான் இந்த பெற்றவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அதேப் போல் அந்த பெற்றவங்க முன்னாடி அவங்க பசங்க வாழாமல் இறக்குறது வாழா வெட்டியாக இருக்கிறது இந்தக் கொடுமையெல்லாம் அவங்களால தாங்க முடியாததுனால தான் அவங்க வயசானவங்க ஏதாவது செஞ்சுக்குலான்னு முடிவு எடுத்தர்றாங்க அந்த வயசுலையும் அவங்க பசங்களை எப்படியாது ஆதரவு கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க அதையும் அவங்களால முடியல என்ன செய்யறதுன்ட்டு அவங்களும் சமாளிக்குறாங்க எங்களால் முடிஞ்சத நாங்களும் கிளெர்க் மூலியமாகவோ இல்லை ஓஏபி மூலியமாக எங்களால் முடிஞ்ச உதவி நாங்களும் அந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு செய்யறோம் ஆனால் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த வெத்தல போட்டு வாய் துர்நாற்றம் கேன்சர் அது சம்பாதிக்குறாங்க ஸோ பிபி சுகரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அது வெளிப்படுத்துறது என்னான்னு தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அதைக் கட்டுப்படுத்துறது எப்படின்னும் எங்களுக்குத் தெரியல இது கலெக்டர் காது வரைக்கும் கொண்டு போய் அவங்க ஏதாவது டிசிசன் சொன்னால் தான் அதை நாங்கள் தகுந்த மாதிரி அதை நாங்கள் ஏற்றுக்க முடியும்